ஹலோ ஹலோ யாருங்க ஆ அண்ணா சொல்லுங்கள் சொல்லுங்கண்ணா சொல்லுங்கள் ஆமாண்ணா ஆமாண்ணா மேஸ்திரிதான் பேசுகிறேன் சொல்லுங்கள் ஓகேங்கண்ணா இதோ பண்ணித் தரேங்கண்ணா உங்களுக்கு குறைஞ்ச பட்ஜெட்டில் பண்ணித் தரேங்கண்ணா பத்துக்கு பதினாறுங்களா ஓகேங்கண்ணா இருங்க ஒரே ஒரு நிமிஷம் லைனிலே இருங்கண்ணா அப்படியே கணக்கு போட்டு சொல்லிடுறேங்கண்ணா ஓகே ஓகே ஹலோ ஆ பத்துக்கு பதினாறு எப்படிங்க மேலே தார்ஸுங்களா சிமெண்ட் சீட்டுங்களா ஓகேங்க ஆ இப்போ கிட்சனுக்கு சமையல்மாரி செய்கிற மாதிரிங்களா பெட் ரூம் மாதிரிங்களா ஓகேங்க ஓகே ஓகே ஓகே ஓகேங்க ஓகே ஓகேங்க ஒரு பத்துக்கு பத்து பெட் ரூம் போட்டுக்கலாங்கண்ணா ஆறுக்கு பத்து கிச்சன் மாதிரி போட்டுக்கலாங்களா ஓகேங்கண்ணா ஓகேண்ணா எப்படி போட்டாலுங்கண்ணா ஒரு ஒரு ரெண்டு ரெண்டரை லட்சம் ரூபாய்க்கு பக்கமாக வந்துடுங்கண்ணா

ஐயோ சூப்பர் சூப்பராக ஓகே ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா சூப்பராக சூப்பராக பண்ணித் தருவோங்கண்ணா ஓகேங்கண்ணா ஓகேங்கண்ணா நீட்டாக பண்ணிக் கொடுக்குறேண்ணா சிமெண்ட்டெல்லாம் சேர்த்தி போட்டு நல்லா ஆளுகளை வச்சு நல்ல தரமான கம்பி போட்டு நல்ல மணல் போட்டு நீட்டாக செங்கல் வச்சு ஜம்முன்னு பண்ணித் தரேங்கண்ணா ஓகேங்களா ஓகேங்கண்ணா ஓக் ஓகேங்கண்ணா ஓகே ஓகே ஓகேங்கண்ணா ஓகேங்கண்ணா ஓகேங்கண்ணா ஓகேங்கண்ணா பண்ணிக் கொடுத்துர்றேங்கண்ணா இப்போ நீங்கள் எங்கேண்ணா இருக்கிறீங்க ஹலோ ஆ அண்ணா எப்போ வந்து பார்க்கலாங்கண்ணா வீட்டேங்க ஓ இதே நம்பர் தானா நம்மளுது ஃபோன் நம்பரு ஓகேங்கண்ணா இந்த ஓகேங்கண்ணா ஓகே கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து நான் கூப்பிட்டு வந்துடுட்டுங்களா ஓகேங்க ஓகேங்க நன்றி நன்றி நன்றி வணக்கம் வணக்கம்